இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலயே நாங்கள் ஒரு தோட்டம் வச்சுருக்கோம் அந்த தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி வெண்டக்காய் செடி பூசணி செடி அப்புறம் பரங்கிக்காய் பீன்ஸு பாவக்காய் இந்தமாதிரி நிறைய செடி வச்சுருக்கோம் ஆனால் அந்த செடிலாம் நல்லா வளரும் நல்லா வளருது ஆனால் காய் கொடுக்கமாட்டிங்குது அதுக்கு தேவையான சத்தி இல்லை அந்த செடிகிட்ட அப்புறமேட்டுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா இருந்தார் அந்த தாத்தாகிட்ட வந்துவிட்டு இந்த மாரி தாத்தா செடி வளரமாட் செடி வளருது ஆனால் பழமும் சரி காயும் சரி கொடுக்கமாட்டிக்குது அப்படினு சொல்லிவிட்டு நாங்கள் சொன்னோம் அப்ப தான் அவர் சொன்னார் வேப்பம் வேப்பம் வேப்பம் கொட்டயை அரைச்சி போட சொன்னார் அப்புறம் மாடோட சாணி இது எருவாக போட சொன்னார் அப்புறம் நம்ம இலை தழைகள் அதெல்லாம் போட சொன்னார் அதுக்கடியில் அப்புறம் தண்ணி கவனமாக கரெக்ட்டாக விட சொன்னார் அந்த மாரி நிறைய அதோட ஆரோக்கியத்துக்காக நிறைய ஒரு ஒரு ஒரு ஆலோசனை அந்த தாத்தாட்டருந்து தான் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அப்புறமேட்டுக்கு இந்த மாரிலாம் நாங்கள் பண்ணோம் காஞ்சி போன எலைகள் தழைகள் அப்புறம் உரம் இத மாரி பண்ணோம் கரெக்ட்டாயிடுச்ச அதான் அப்புறம் இந்த ஆலோசனலாம் தாத்தாகிட்டருந்து தான் பெற்றோம் நீங்களும் ட்ரை பண்ணியே பாருங்கள் கரெக்ட்டாக இருக்கும்